வறுமை மக்களுக்கு ஆனால் ஒரு தடையாகத்தான் இருக்குது இது எப்படின்னு சொல்லணுன்னாக்கா இப்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஸ்கேனிங் மிஷினோ மற்றபடி ஒரு ஐசியூ வார்டோ அதாவது வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும் ஆக்சிஜன் சப்ளைங்கிறதும் சரியாக எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கிறதில்ல அதுவுமில்லாமல் ஒரு ஐசியூ இருந்தால் மற்ற பேஷண்ட்டுங்களுக்கு அங்கே இடம் கிடைக்கிறதுக்கு வெளியே போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் போது இந்த மாதிரி வ வழியிலயே உயிரிழப்புகள் நிறைய நடக்குது இந்த மாதிரி சவுகரியமெல்லாம் நம்ம ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் சுற்றளவில் இருக்கிற பகுதியில் நமக்கு இந்த மாதிரி சவுகரியமெல்லாம் கொண்டு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு வயசானவங்களும் இப்போ அவங்க பிபி பேஷண்ட் இருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் நமக்கு எட்டுற தூரத்தில் இருந்தால் உயிரை காப்பாற்றலாம் ஒரு இந்தளவுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டீஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அதுவுமில்லாமல் ஒரு ஃபோன் கால் இப்போ வீடு தேடி மருத்துவம் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஃபோன் பண்ணால் கொ கொஞ்சம் மாத்திரையா வீட்டுக்கு பெரியவங்களுக்கு ப்ரெஷர் மாத்திர வேணும்னாக்கா இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ திருப்பி அதுக்கு நான் ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க இப்போ கொடுத்து பழகிக்கிட்டாங்க இப்போ நாங்கள் வெளியில வேலைக்கு போய்ட்டால் அப்போ பெரியவங்க எப்படி பஸ் ஏறி போய் அங்கே நடந்துதான் போகணும் ஆனால் அதுக்குண்டான சவுகரியமில்ல அதனால் தடையில்லா மருத்துவம் மாத்திரையோ இதெல்லாம் கிடைச்சா கொஞ்சம் பரவாயில்லை அதுவுமில்லாமல் எந்த நேர எமர்ஜென்சின்னு ஒரு ஃபோன் பண்ணுணாலும் எங்களுக்கு மருத்துவ சேவை கொஞ்சம் சிறப்பாக வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஆமாங்க